இந்தியாவை பொருத்த வரைக்கும் ஃபேஷன் டிசைனிங் வந்து நல்லா போயிட்டுருக்கு நாங்கலள்லாம் வந்து காலேஜ்களில் படிக்கும்போதெலாம் பூட் கட்டு பெல் பாட்டம் பெல்ஸ் இதுமாதிரிதான் நாங்கலாம் எழுபதுலேந்து எண்பது வரைக்கும் நாங்கலள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிருந்தோம் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியலை அதுமாதிரிலாம் பழைய சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டிருந்தாங்க பெண்களை பொருத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புடவைகள்ல சா காலேஜுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் சுடிதாரில் வந்தாங்க இப்படி தான் வந்துட்டிருந்தாங்க இப்போலாம் வந்து ரொம்ப மேற்கத்திய நாடு உடை நாகரீகம் வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து அந்தமாதிரியான ஒரு கல்ச்சரில் தான் இருக்கிறாங்க நம்பளோடய நாகரீகம் வந்து டோட்டல்லாக மாறிதான் இருக்குது எனக்கு வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கல்யாணம் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படீன்னா வேஷ்டி சட்டை பட்டு வேஷ்டி சட்டை தான் நான் இன்றைக்கும் நான் போடுவேன் எங்கள் வீட்டிலயும் பட்டு புடவைல தான் இருப்பாங்க அவங்களாம் வந்து அந்த காலத்தில் பியூசி முடிச்சவங்க இன்றைக்கு வந்து பட்டு புடவைலதான் வருவாங்க இப்போ இப்போ வீட்டு பிள்ளைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து லெஹெங்கா சுடிதாரு ஹாஃப் சாரீ இதுமாதிரிதான் அவங்களாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லா எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே இங்கே கும்பகோணத்தில் போய்தான் எடுப்போம் நாங்கள் சென்னை சில்குக்கு போவாங்க இந்த பக்கம் இல்லாட்டினா காரைக்கால் எங்களுக்கு பக்கத்தில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் எது பக்கத்தில் இருக்கோ அங்கேதான் போய் எடுப்போம் மேக்சிமம் கும்பகோணத்தில் போய் தான் சென்னை சில்கில் போய்தான் பிள்ளைங்கள்லாம் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க